ஹலோ நாங்கள் இருந்து விக்னேஷ் பேசுகிறேன் அர்ச்சனா ஹோட்டலா ம் ஆமாங்க சரி உங்கள் ஹோட்டல்ல இன்னைக்கி என்ன ஸ்பெஷல் மீன்ஸ் ஆமா மீன்ஸ் எப்படி இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்குமா ஸ்வீட்டாக இருக்குமா காரமாக இருக்குமா எப்படி இருக்கும் எனக்கு வந்து இன்னைக்கி வந்து ஒரு நாலு பார்சல் எங்களுக்கு வேண்டும் அட்ரஸ் உங்களுக்கு அமுச்சிவிட்றேன் அந்த அட்ரஸ்ல வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிடுங்க அமௌண்ட்டு உங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்டறேன் சி எவ்வளோ சீக்கிரம் வரணுமா அவ்வளோ சீக்கிரம் வாங்க ஓகே